இப்போ ட்ரெயின் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் மூணு செக்ஷன் இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸ் செகண்ட் க்ளாஸ் தேர்டு க்ளாஸ் ஃபஸ்ட் க்ளாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் டிக்கெட் வந்து அதிகமாக இருக்கும் செகண்ட் க்ளாஸ் பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் குறைவாக இருக்கும் தேர்டு க்ளாஸ் பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் குறைவாக இருக்கும் ட்ரெயின்ல ஃபுட்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் நீங்கள் நினைக்கிற அளவுக்கெலாம் இருக்காது வீட்டில செய்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைப்பிங்க ஆனால் அப்படிலாம் இருக்காது கடபிங் கடமைக்கின்னுதான் ட்ரெயின்ல வந்து ஃபுட்டுலாம் இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த இன்ஜின் பார்ட்ஸலாம் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் அந்த க ரயிலோட ஓசை அதெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரெயின்ல போனால் ஒரு தனி அனுபவம் தான் அதேமாதிரி டைம் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் இப்போ இருபது ஜீரோ ஜீரோன்னு இருக்கும் இப்போ இருபது ஜீரோ ஜீரோனா நீங்கள் பார்ப்பீங்க என்னப்பா பன்னெண்டு வரைக்கும் தான் டைமே இருக்குது இங்கே இருபதுன்னு இருக்குது ஒன்றுமே இல்லை சிம்பிள் மெத்தட் அந்த இருபதுலருந்து பன்னெண்டு கழிச்சிக்கோங்க எந்த நம்பர் வருதோ அதுலயிருந்து பன்னெண்டு கழிச்சிங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவ்வளோதான் ட்ரெயின்ல உள்ள விஷயம் அவ்வளோதான்